ஹலோ ஹலோ மேம் இந்த பேக் பேக்கிங்கா ஆ அம்மா எங்களுக்கு ஒரு கேக் வேணும் ரெண்டு ஒரு ரெண்டு கிலோ கேக் வேணும்மா என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது ம் சாக்லேட் ஃப்ளேவரு என்ன வெண்ணிலா ஃப்ளேவரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமாம்மா ஆ சரிம்மா சாக்லேட் ஃப்ளேவரே அப்போ சொல்லிடுங்க வேறு ரெண்டு ரெண்டற கிலோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கம்மா அப்படியாம்மா சரிம்மா அதில் எனக்கு கேண்டில்ஸுலாம் கொடுத்துருங்க ஒரு இருபது தட்டு அந்த மாதிரி கொடுக்கணும்மா ஆ சரி இங்கே நாங்கள் ஹோம் ஆ ஆ பேர் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிவிட்டு அதில் வந்து நீங்கள் நிர்மாலினின்னு பேர் எழுதுணுங்க ஆ ஆமாம் அதில் கீழேயே வந்து ஃபிஃப்த்து பர்த்டே அப்படின்னு எழுதிடுங்க ஆ சரிங்க அப்றம் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா ஆ அட்ரஸ் சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆ கூடல்புதூர் வானவில் மே ரெண்டாவது தெரு ஆ சரிங்க ஆ சரி ஆ அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் ஆ சரிங்க நான் உங்களுக்கு ஃபோன் பே பண்ணிடுறேன் ஆ சரிம்மா ஆ பண்ணிடுறேம்மா

ம் வெல்கம்